பைக் பைக் ஓட்டுறவங்கள் அதாவது பொதுவாக பைக் ஓட்டுறவங்க எல்லாருமே ரேசராக மாறுது இல்லை ரேசராக மாறணும் விருப்பப்படுறவங்க ப்ராப்பரா போயிட்டு எந்தெந்த இடத்தில் அப்ளை பண்ணனும் அப்படின்றதெல்லாம் தெரியாமல் ரோட்டில் ஓட்டும்போதே நண்பர்களுக்கு உள்ளார போட்டி போட்டு ஓட்டுறது இதெல்லாம் வந்துட்டு தப்பு ஒன்று இரண்டாவது பிராப்பராக மாறாமல் ஸ்ட்ரீட்டில் ஓட்டுறது ஓட்டும்போது பொதுவாக பண்ணுற தப்புகள் என்ன அப்படினா பைக்கு வந்து சிசி அதிகமாக வாங்கிட்டு ரோட்டில் யாரைப் பற்றியும் கவலைப்படாமல் நம்ம ஜெயிக்கணும் என்ற ஒரே பார்வையில் வண்டி ஓட்டுறது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம் இது எல்லாருமே பண்ணுறாங்க ஒன்று இரண்டாவது வந்துட்டு ஏன் அது தப்பு அப்படின்னு மீன் பண்ணுறோம்னா சின்னப் பிள்ளைகளும் சைக்கிள்ல போகிறது வாய்ப்பு இருக்குது பெண்கள் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எதிர்க்க வரவங்க பயந்துட்டு அவங்க நம்ம மேலே இடிக்காமல் இருக்கணும்ன்றதுக்காக வேற யார் மேல இடிக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது சோ அதனால் அந்த தப்பை வந்து நான் எப்பவுமே வெறுக்கிறேன் சோ இதில் என்னென்ன விதிமுறைகளை பின்பற்றனும்னா இதெல்லாம் நடக்காது அப்படின்னால் ப்ராப்பர் இன்வெஸ்டர்ஸ் பைக் ரைடர்ஸ்களுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணுற கம்பெனிகள் நிறைய இருக்குது அப்போலோ எம்ஆர்எப் இந்த மாதிரி நிறைய கம்பெனிகள் இருக்காங்க அவங்க கிட்ட நம்ம போயிட்டு அப்ளை பண்ணி அவங்க சொல்கிற விதிமுறைகளின் படி அந்த வண்டியை ஓட்டுறது கத்துக்கிட்டு இதுக்குன்னு தனியா ஒரு இடத்தில் பைக் ரேட் பண்ணுற இடத்தில் போயிட்டு பைக் ஓட்டுறது என்னைக்குமே நல்லது